எங்கள் ஃபேமிலியில வந்து அம்மா அப்பா நான் எனக்கொரு அண்ண இருக்கான் அம்மா வந்து நாங்கள் சின்னப்பிள்ளையில இருக்கும்போதே வந்து வேலைக்கு போய் தான் வந்து எங்களை ஸ்கூல் படிக்க வச்சாங்கள் என்னையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி அப்பா வந்து கொத்தனார் வேலை பார்க்குறாரு அவர் கு அவர் கொடுக்குற சம்பளத்தில் வந்து தினமும் வந்து சாப்பாட்டுக்கே வந்து அது வந்து சரியாக போயிடும் அதை வச்சு ஒரு எங்களை படிக்க வைக்கணுன்னா அது வந்து முடியாது அம்மா வந்து வேலைக்கு போய் தான் வந்து அண்ணனே படிக்க வச்சாங்கள் கம்பியூட்டர் சையின்ஸ் படிச்சான் கம்பியூட்டர் சையின்ஸ் படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னையும் இப்போ படிக்க வச்சிகிட்டுருக்குறாங்க அப்புறம் வந்து என் அண்ணன் வந்து கம்பியூட்டர் சையின்ஸ் படிச்சிட்டு அவன் வந்து இப்போ மலேசியாவில வந்து வேலைக்கு போயிருக்கான் இந்தமாதிரி வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து கஷ்டங்கள் வந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது ஆரம்பத்திலருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா வந்து வேலை பார்த்துதான் வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது இந்தமாதிரி வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து கஷ்டப்படாமல் பார்த்துக்கணுன்றது வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வந்து ஆசை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தான் எங்கள் அண்ண வந்து ஃபாரினே போனான் அவனுக்கு வந்து அங்கே போகிறது வந்து அவனுக்கு வந்து இஸ்டம் இல்லை இப்படி எல்லாரையும் விட்டு அவ்வளோ தூரம் போகணுமான்னு வந்து அவனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சங்கட்டம் அவனுக்கு ஆனாலுமே வந்து இங்கே அம்மாவுக்கு வந்து கடன் பிரச்சனை இந்தமாதிரி இருக்குது நானும் படிச்சிட்டு இருக்கேன் அப்பா கொடுக்குற சம்பளத்திலே எப்படி கடனை அடைக்க முடியும் அவுங்க வந்து கடனை கொஞ்சம் வாங்கிட்டாங்கள் அவங்கள வந்து அவங்க வந்து அந்த கடன்லேருந்து மீட்டெடுக்கணுன்றதுக்காக தான் அண்ண வந்து போய் சம்பாதிக்கிறான் இப்போ வந்து அப்பா கொடுக்குற சம்பளமும் அவரும் வந்து அவ்வளவாக சம்பளம் கொடுக்குறதில்ல ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்பப்போ அந்தமாரி இருக்காங்கள் இவ்வளோ கஷ்டத்திலையும் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை படிக்க வச்சிகிட்ருக்காங்க இன்னும் நீ படி படிச்சிட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க இந்தமாதிரி வந்து குடும்பத்தில் பிறக்கறதுக்கு வந்து நான் வந்து குடுத்து வச்சிருக்கணும் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் வந்து எங்களுக்காக வந்து நிறைய பண்ணுவாங்கள் அது வந் அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அது